ப பறவைகளை பற்றி இப்போ பேசணும்னா பறவைகள் வந்து நிறைய பல விதங்கள் பறவைகள் வந்து இருக்குது நம்ம வந்து இப்போ நம்ம இப்போ கிராமத்திலலாம் இருந்தோம்னா பறவைகளை நம்ம வந்து குலந்தைங்களுக்கு நேர்ல காமிச்சே நம்ம வந்து சொல்லலாம் காக்கா காக்கா வந்து எப்போதும் நம்ம காக்கைக்கு வந்து சாதம் வைக்கம் போது கா கா அப்படின்னு கூப்பிடம் போது பசங்களுக்கு வந்து இத இதான் காக்கா அது காகம் வந்து கரையும் கா கானு கத்துது பார்த்தியா அதுதான் காக்கா ஓட ஓசை அப்படின்னு நம்ம வந்து நேர்லே சொல்லிகொடுக்கலாம் இதே அதுக்கப்புறம் வந்து இந்த மழைக்காலத்திலலாம் வரும் போது மயில் மயில்கள் வந்து நம்ம ஊர் சைடு எல்லாம் நிறையா வந்து வரும் அதை காமிச்சி இதுதான் வந்து மயில் அப்படின்னு சொல்லிட்டு கிராமத்தில் உள்ளவங்கள் வந்து இதுதான் மயில் மயில் வந்து அகவும் அப்படின்னு சொல்லி மயில் தோகையை விரித்து ஆடும் அப்படின்னு சொல்லி பிள்ளைங் பசங்களுக்கு வந்து சொல்லி தருவாங்கள் குயில் குயில் வந்து காலையிலேயே ம க விடிந்த உடனே நாலு மணி அஞ்சு மணிக்கெல்லாம் குயில் வந்து கூவும் அதிகாலைபொழுதில் அதை வந்து குலந்தைகளுக்கு காமிச்சு குயில் வந்து கூவும் அப்படின்னு வந்து சொல்லிக்கொடுப்பாங்க அந்த ஓசை எல்லாம் கேட்குறதுக்கே நம்மளுக்கு வந்து ரொம்ப இனிமையாக இருக்கும் அந்த அதிகாலைப்பொழுதில் எழுந்திரிச்சு காகம் கரைகிறது குயில் ஓசை அதெல்லாம் நம்ம வந்து பார்க்கம் போதே கேட்கும் போதே வந்து ரொம்ப இனிமையாக இருக்கும் இப்போ அதேமேரி கிராமத்தில் உள்ளவங்க அதேமேரி சொல்லித்தந்துருவாங்கள் இப்போ நம்ம சிட்டியில வந்து உள்ளவங்க பசங்களுக்குலாம் வந்து நிறைய இப்போ ஆன்லைன்லே வந்து ஸ் இப்போ பேர்ட்ஸ்ஸ பற்றின வந்து பேர்ட்ஸ் படங்கள் போட்டு இப்போ அந்த பறவைகளுக்கு உள்ள பெயர் அதோடய ஓசை எல்லாமே வந்து இப்போ ஆன்லைன்ல வந்து நம்ம கிடைக்குறதுனால இப்போ சிட்டியில உள்ளவங்களுக்குலாம் வந்து அது ரொம்ப ஈஸியாக இருக்குது இப்போ பசங்களுக்கு யூடியூப்லயே வந்து பேர்ட்ஸ் அப்படின்னு போட்டாலே பேர்ட்ஸ் என்னென்ன வகையான பேர்ட்ஸ் இருக்குது அது எப்படி எல்லாம் வந்து ஓசை எழுப்பும் எல்லாமே வந்து குலந்தைகளுக்கு வந்து அதிலே இருக்குது அதிலயே பார்த்து அவங்க வந்து கத்துக்கிறாங்க காகம்னால் இப்படி இருக்கும் மயில்னால் இப்படி தான் இருக்கும் குயில்னால் இப்படி தான் இருக்கும் வாத்துனால் இப்படி தான் இருக்கும் அது எப்படி எல்லாம் நடக்கும் எல்லாமே வந்து இப்போ ஆன்லைன்ல வந்திருக்குறதுனால குலந்தைகளுக்கு வந்து நம்ம அதை பற்றி பேசுகிறது கத்துக்கொடுக்குறது வந்து ரொம்ப இப்போ வந்து ஈஸியாக வந்து இருக்குது அதை இப்போ வெளியிலலாம் வந்து புக்ஸ்லயும் வந்து நிறையா பேர்ட்ஸ் புக்ஸ் ப புத்தகம் வாங்குனோம்னால் அதிலயும் வந்து அந்த ஒவ்வொரு ஒரு கோழியோட படத்தை போட்டு அதுக்கு என்ன இதுதான் கோழி அப்படினு சொல்லி அதையும் வந்து குறி குறிப்பிட்டிருக்காங்க அதனால அதுங்களையும் அதையும் வச்சி நம்ம குலந்தைகளுக்கு வந்து பறவையை வந்து கத்துக்கொடுக்குறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக வந்து இருக்குது ஸோ கிராமத்தில் உள்ளவங்களுக்கு நேராகவே பார்த்து எல்லாத்தையுமே வந்து கத்துத்தந்துடுவாங்க நம்ம சிட்டியில இருக்கிறதுனால அதேமாரி நம்மளுக்கு வந்து ஒரு சூழ்நிலை வந்து அமையலை அதனால் நம்ம வந்து ஆன்லைன்லயோ இந்த புக்ஸ்ஸெல்லாம் வாங்கியோ அதிலயே வந்து நம்ம குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்கிறேன் இன்னும் அவங்க அதில் வந்து இன்னும் ஆர்வத் ஆர்வம் வந்து நிறையா க கத்துக்கிறாங்க இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தினமும் அந்த வீடியோ பார்க்குறதுனால குலந்தைங்க வந்து இன்னும் நல்லா வந்து பறவைகள்னால் இப்படி தான் இருக்கும் அதோடய சவுண்ட் எல்லாம் வந்து இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா இன்னும் குலந்தைகளுக்கு வந்து நல்லா கட் கத்துக்கிறாங்க அதனால வந்து புத்தகம் மட்டும் புத்தகம் மட்டும் இல்லாமல் நேர்ல பார்க்குறது இல்லாமல் ஆன்லைன்லயும் நம்ம வந்து குலந்தைகளுக்கு இதெல்லாம் நம்ம கற்றுத்தரலாம்